நான் எப்போயும் செடி வளர்க்கறதுக்கு செம்மண் தான் யூஸ் பண்ணுவேன் எங்கள் தோட்டமே வந்து செம்மண்ணில் தான் ஃபுல்லாகவே செம்மண்ணாக தான் இருக்கும் அது செடியெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக வளரும் நிறைய செடி பழச்செடி காய்கறிச்செடி பூச்செடி எல்லாமே இருக்குது அதுக்கு வந்து நான் கெமிக்கல் உரங்களை வந்து பயன்படுத்த மாட்டேன் பூச்சி அரிக்கிறதுக்கு இல்லை பூச்சிக்கோ வந்து கெமிக்கல் உரத்தை நான் போட மாட்டேன் அது வந்து அப்போதைக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்காதுங்கிறதினால நான் அதை யூஸ் பண்ணமாட்டேன் நானே வந்து வீட்டிலையே இயற்கையாக வந்து தயார் பண்ணுவேன் உரம் நம்மளோ காய்கறி கழிவு இதெல்லாம் இருக்குது இல்லையா அதையெல்லாம் வந்து ஓ உரம் முட்டை ஓடு காய்கறி கழிவு இதெல்லாம் வந்து உரமா பயன்படுத்தி அதில் போடுவோம் நல்லா செடிங்கள் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக வளரும் கா அதில் வர பழங்களும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி ஆரோக்கியமாக இருக்கும்